நம்ம இந்தியாவில் உணவு முறை எப்படி இருக்கும்னா ரெண்டா பிரிச்சுக்கிலாம் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட்டுனு ரெண்டா பிரிச்சுக்கிலாம் அந்த நார்த் இந்தியன் சைன் பார்த்தோன்னா கோதுமை சார்ந்தே இருக்கும் நம்ம சவுத் இந்தியன் பார்த்தோன்னா அரிசி சார்ந்தே இருக்கும் அங்கே ஃபேமெஸ்னு எதுனு பார்த்தோன்னா நார்த் இந்தியனில் ஃபேமஸ்னு எதுன்னு பார்த்தோன்னா ரா ராஜ்மா சன்னா சப்பாத்தி கீ ரைஸ் ஜீரா ரைஸ் பானிபூரி ரொட்டி ரொட்டி சார்ந்தே நிறையா வகை இருக்குது ரொட்டி பாவுபஜ்ஜி அப்புறம் ஜிலேப்பி ஃபாஸ்புட் ஐட்டம் அதிகமாக சமைப்பாங்க அப்புறம் பார்த்தா நூடல்ஸ்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்தமாதிரி ஐட்டம் அதிகமாக சமைப்பாங்க தமிழ்நாடுன்னு வந்துட்டால் ர ரைஸ் சார்ந்தே இருக்குன்னு சொன்னேன் அப்போயே பண்ணால் ரைஸ்ஸு இட்லி இட்லி கூட இந்த நம்மளுடைய சாப்பாடு ரைஸ் சார்ந்தே தான் இருக்கும் தோசை பிரி பிரியாணி அப்புறம் கேரளா சைடுனு எடுத்தோம்னா அப்புறோம் கடலைகறி புட்டு ஆப்பம் கேப்பக்களி அப்புறம் அல்வ் நம்ம ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சொல்ல மறந்துட்டேன் அல்வா அதேமாரி அல்வா ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா அப்புறம் கேர் கேரளாக்கு திரும்ப வந்தோம்னா அப்புறம் தேங்காய் தேங்காய் சார்ந்து அதேமாதிரி அதிகமாக இருக்கும் கேரளாவில் ஆந்திரப் பிரதேஷ்னு பார்த்தா களி கேப்பக்களி அப்புறம் செட்டிநாடு சார்ந்து இருக்கும் செட்டிநாடு சமையல் காரசாரமாக சமைப்பாங்க அவங்க அதேமாரி அப்புறம் மாசாலா ஐட்டம்னு பார்த்தோம்னா காமனா எல்லா ஸ்டேட்லியும் யூஸ் பண்ணுறது மிளகாத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் காமனாக எது ஃபேமஸ்னு பார்த்தோம்னா இந்தியாவில் எது ஃபேமஸுன் கேட்டாலே பிரியாணின் தான் சொல்லுவாங்க அப்புறம் மசாலா ஐட்டம்னு பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு ஸ்டேட்லியுமே நல்லா மிளகாய் தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பிரியாணின்னு வந்துட்டால் அவங்க தனியாக அந்த பட்டம் லவங்கம் ஏலக்காய் அதெலாம் போட்டு சமைச்சு தனியாக அது ஒரு பிரியாணி மசாலான்ட்டு போடுவாங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் அது அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அ இது இந்த இது இந்த உணவுமுறை தான் பயன்படுத்துவாங்க இந்தியாவில் அவ்வளோதான்